ஹலோ சார் எலக்ட்ரிஷன் செல்வங்களா சார் நம்ம இங்கே எதாவது ஒ இங்கே லோக்கல் தான் என்னென்னால் இப்போ நான் எங்கள் அப்பா வீடு கட்டின வீடு இது கட்டி ஒரு இருபது வருஷம் ஆகுது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ரெனவேட் பண்ணணும் வீடு எல்லாம் கொஞ்சம் பழசாகி போச்சு நான் அதை கொஞ்சம் வொயரிங்கு அது இதெல்லாம் மாற்றி கொஞ்சம் இன்டீரியர் பண்ணலான்ருக்கேன் அதுதான் சார் எப்படி வ வொயரிங்கெலாம் மாற்றணுன்னா எனக்கு எவ்வளோ செலவாகும் என்ன ஆகும் ஆ இருக்குது சார் ஏசி வாஷிங் மெஷின் டிவி மிக்ஸி ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் அந்த ஹெவி வொயரு வொ ஹெவி கரண்ட் இழுக்கிறதுக்காக போட சொல்கிறிங்க

சார் அதெல்லாம் கொஞ்சம் மாடர்ன்னாக புதுசாக மாற்றிட்லான்னு பார்க்குறேன் எல்லா அந்த பழைய காலத்து அந்த இந்த ரவுண்டு ஸ்விட்சு ஒரு மாதிரி இருக்குமில அப்படி தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் புதுசாக ஆ ஆ சரி சார் போர்டோட சேர்த்தியேவா இல்லை எப்படி சார்

ம் எது எனக்கு என்ன எங்கே வாங்கிறதுனு தெரியல சார் உங்களுக்கெல்லாம் ஆ ஆ சார் உங்களுக்கு அங்கங்கே பழக்கம் இருக்கும் எப்படி போட்டால் இது கரெக்ட்டாயிருக்குன்னு தெரியும் ஆ ஆமாம் ஆமாம் அப்படி சொல்கிறிங்களா சார் சரிங்க சார் பண்ணிக்கலாம் வந்து வந்து லைட்டு ஃபேனு அதெல்லாமே ஃபேனெலாம் கொஞ்சம் நல்லா தான் ஓடுது இருந்தாலும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் புதுசானால் போட்டால் நல்லாயிருக்குனு சொன்னாங்க அது கொஞ்சம் காற்றே வர மாட்டேங்கிது வைச்சா ஓடினா ஒன்றுல ஓடுது இல்லைனா அஞ்சில் தான் ஓடுது

ஆ சரிங் சார் ம் ஓகே சார் ஓகே நாளைக்கு இந்த நம்பரு இந்த நம்பருக்கு நான் என்னோட அட்ரெஸ்ஸை அனுப்புகிறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டாக பண்ணி கொடுங்க சார் பார்த்து

சரிங் சார் ஓகே நான் அட்ரெஸ்ஸை அனுப்புகிறேன் காலையில் வாங்க சார் நேரில் பா வீட்டுக்கு வாங்க சார் ப சரிங்க சார் ஓகே தேங்க்யூ சார் ம்